நடைபயணத்தின் போது உங்களுக்கு நடந்த எதிர் பாராத நிகழ்வு என்னன்னு கேட்டிருக்கீங்க அது வந்து நாங்கள் கோயிலுக்கு சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது இப்போ திடீர்ன்னு ஒரு மயில் மயில் வந்து ஆடிட்டு ரெக்கை விரித்து ஆடிக்கிட்டிருந்துச்சு அதை நாங்கள் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோலாம் எடுத்து ஸ்டோரிலாம் வச்சோம் அது வந்து எதிர் பாராத நிகழ்வுன்னு சொல்லுவேன் அதுக்கப்பறம் மலை ஏறும்போது எப்படி ஃபோட்டோ எடுப்பீர்கள்ன்னு கேட்டிருக்கீங்க மலை சாய்பாபா கோவில் சாய்பாபா கோவில் சிவன் கோவில்லாம் மலை மேலேதான் இருக்குது அப்போ நாங்கள் அங்கே போவோம் போகும்போது நல்லாயிருக்கும் மேலேருந்து கீழே சிட்டி தெரிகிறமாரி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம் ஃபிரெண்ட்ஸ் கூட போகும்போது எடுத்திருக்கேன் அது வந்து எங்கேயாச்சும் போ போஸ்ட் பண்ணியிருக்கீங்ளான்னு கேட்குறீங்க அது வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஸ்நாப்ல ஃபோட்டோ எடுப்போம் ஸ்நாப்ல ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டால வாட்ஸ்அப்லலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப்ல டெய்லியும் ஸ்டேட்டஸ் வைப்போம் வச்சிட்டு ஃபிரெண்ஸ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன்